எங்கள் தோட்டத்தில் நிறைய தழை குளம் வந்து அந்த இலை தழைலாம் காஞ்சி போன கொட்டுகிறதுலாம் நிறைய இருக்குது அதாவது மாமரம் இலை கொய்யா மரம் இலை இதெல்லாம் நான் அப்புறம் வேப்பமரம் இலை இதெல்லாம் வந்து ஒன்றா கூட்டி அதை ஒரு ஒரு டப்பாவில் போட்டு அது கூட அந்த தேங்காய் நார் அப்புறம் நம்ம காய்கறி தோ தோல் உரிக்கிறாங்கள்ல வெங்காயத்தோல் வேர்க்கடலை தோல் அப்புறம் இதர காய் என்னென்ன காய் இருக்கோ அந்த தோலெல்லாம் எடுத்து அது கூடயே போட்டு ஒரு பத்து நாளுக்கு ஒரு டைம் நம்ம கிண்டிகிட்டு இருந்தோம்னா அது உரமாயிடும் அப்படி கிண்ட கிண்ட நம்ம ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ள அந்த க உரம் வந்து நிறையா ஒரு கருப்பு கலரில் கிடைக்கும் அந்த உரத்த தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு இருபது நாள் முப்பது நாள் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா உரம் அந்த உரம் ஒரு கருப்பு உரமா நல்லா சூப்பராக இருக்கும் அந்த உரம் அந்த உரத்த நம்ம செடிங்களுக்கு வேர்கிட்டேயே ஒரு எல்லாம் செடிகளுக்கும் நம்ம போட்டோம்னா அது நிறைய நன்மைகள் அந்த செடிக்கு தரும் நிறைய காய்கள் காய்க்கும் பூ பூக்கும் அது மட்டும் இல்லாம அந்த முட்டை ஓடு இதெல்லாம் நம்ம அதுலேயே கலந்து போட்டோம்னா அந்த ரோஜா செடியெல்லாம் பூ நிறையா மொட்டு வைக்கும் மல்லிகைப்பூ செடி நிறையா பூ பூக்கும் வாழைப்பழ தோலோடய தோலை நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதை அடுத்த நாள் நம்ம அந்த செடிக்கு ஊற்றுனோம்னா அது கொஞ்சம் நாளடைவில் பூவும் மொட்டு நிறையா வைக்கும் மல்லிகைப்பூ செடிக்கு இந்த தழை இலை இருக்கிறது இலையெல்லாம் கூட்டி அள்ளி ஒவ்வொரு செடிக்கு இடையில நம்ம போ போட்டோம்னா அது நிறைய காய்கள் வைக்கும் காய்கள் வச் வச்சோனா அதன் மூலிமா நம்ம நிறைய பெனிஃபிட் அடையலாம் என்னென்னா இயற்கை மூலிமா கிடைக்கக்கூடிய உர இலை தழையில் இருந்து நம்ம உரத்த பயன்படுத்தி செடிகளுக்கு காய் செடிகளுக்கு பழம் மரங்கள் பழம் மரங்களுக்கு இந்த மாதிரி நம்ம விதச்சோம்னா அது கூடையே வர வைக்கிற பழம் காய்கறிகள் கீரைகளுக்கு இதுக்கெல்லாம் நம்ம போட்டு வரக்கூடிய அந்த கீரைகள் மூலிமா நம்ம நம்ம உண்ணக்கூடிய உண்ண உண்ணுனோம்னா நிறையா நன்மைகள் கிடைக்கும் எந்தவொரு செயற்கை உரத்தையும் பயன்படுத்தாமல் இந்த இலை தழையில் இருக்கற உரத்தை பயன்படுத்தினோம்னா நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் எந்தவொரு நோய்க்கு நோயாலையும் நம்ம அவதிப்பட தேவையில்லை நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஏன் நம்ம ஹாஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது வீட்டில் இருக்கிற இலை தழைகளை வச்சு உரத்த பயன்படுத்தி நம்ம செடி கொடிகள் வளர்த்து வந்தோம்னா நமக்கு உண்டான மருந்து அதுலேயே மருந்து பொருள் எதுவும் இருக்காது நம்ம செயற்கையாக பயன்படுத்துகிற இந்த பொருள் மூலிமா நம்ம உடம்புக்கு பல நன்மைகள் இருக்குது பல இந்த நன்மைகள் மூலிமா நம்ம நிறையா மருத்துவ செலவை குறைச்சிக்கலாம் வீட்டில் வெளியே காய்கறிகள் வாங்குவதை குறைச்சிக்கலாம் இந் வீட்லேயே தயாரிக்கும் மூலிமா நம்ம நிறையா கா மனி சேவ் பண்ணலாம் மனி சேவ் பண்ணிணா நம்ம நம்ம மனதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம பிடிச்சதை நமக் பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கலாம்